ஃபஸ்ட்டு வந்து அரிசி கொட்டி வைக்கிறத்துக்கு அரிசி தவலை அந்த தவலை ப அரிசி தவலை எப்படி சொல்வோம் அரிசி ட்ரம் அது எதுக்குன்னால் வந்து அரிசியை வந்து கொட்டி வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பானை சோன சோறாக்குகிறத்துக்கு வந்து பானை அதுக்கு வந்து மூடி அப்புறம் வந்து சோறாக்குகிறதுக்கு பானை அதுக்கு வந்து கரண்டி ஏன்னா சோறாக்குகிறது வந்து கரண்டி வேணுமில்ல ஸோ அதுக்கு வந்து கரண்டி அப்புறம் வந்து அது சோ சோறு இது குழம்பு வைக்கிறதுக்கு வந்து அதுக்கு தனியாக சட்டி குழம்பு வைக்க வந்து தனியாக சட்டிதான் வேணும் சோறாக்குகிறதுக்கு தனியாக பானை வேணும் அப்புறம் வந்து அது ரெண்டு அதை போட்டு சாப்புடறதுக்கு வந்து தட்டு தட்டா அப்புறம் வந்து ஆலாங்கா அது குழம்பா குழம்பு காய்ச்சிறதுக்கு வந்து அதுக்கு தனியாக மூடி சோற்றுக்கு சோற்று பானையை அதுக்கு தனியாக மூடி அப்புறம் வந்து டம்ளரு டம்ளர் எதுக்குனால் டம்ளர் எதுக்குனால் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஜக்கு ஜக்கு வந்து சில்வர் சில்வர் ஜக்கு சில்வர் ஜக்கில் தண்ணி புடிச்சு வச்சிக்கிறது அப்புறம் வந்து தவலை பானை தவலை பானை எதுக்குனால் வீட்டில் வந்து தண்ணி புடிச்சு வச்சுக்கிணும் குடம் குடமு எதுக்குனால் வீட்டில் வந்து தண்ணி புடிச்சு வச்சுக்கிறதுக்கு வந்து குடம் அப்புறம் வந்து பாத் இது பாத்ரூமில் போடுற பெரிய அன்னக்கூடை இதலாம் தண்ணிபுடிச்சு வச்சுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்புறம் வந்து அப்புறம் என்ன வச்சு கட் பண் காய்கறியை வச்சு கட் பண்றதுக்கான அந்த பேட் மாதிரி உள்ளது அப்புறம் வந்து இது டீ போடுறதுக்கு டீ பானை அது குடிக்கிறதுக்கு வந்து டம்ளர் அது ஊற்றி குடிக்கிறதுக்கு வந்து டம்ளரு அப்புறம் அந்த அது வந்து டீ தூள் வடிகட்டுறதுக்கு வந்து அந்த ஃபில்ட்ரு இது வடிகட்டி அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் சொல்ல போனா காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி அருவாமனை அருவாமனை அப்புறம் வந்து ஸ்பூனு ஸ்பூனு சாப்புடறத்துக்கு வந்து ஸ்பூனு அப்புறம் வந்து கரண்டி க குழம்பு காய்ச்சிறதுக்காக கரண்டி சோறு ஆக்கி அது அள்ளி வைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக கரண்டி உப்பு ஜாடி அப்பறம் வந்து இது மிளகாய் தூள் கொட்டி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டப்பா மஞ்சள் தூள் கொட்டி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டப்பா இந்தமாதிரி தனி தனியாக தூள் கொட்டி வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குனு தனி தனி டப்பா அப்புறம் வந்து அப்புறம் வந்து புளி வைக்கிறதுக்குன்னு ஒரு டப்பா இது பாத்திரம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து தனி தனியாக இருக்குது அடுப்பு அடுப்பு சொல்லுலாம் மெயினே அடுப்புதானே சமைக்கிறதுக்கு ஸோ சமையல் அறையில் வச்சிருக்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு தான் அப்புறம் வந்து அப்புறம் என்ன அப்புறம் அவ்வளோதான்